ஊர் மக்களுக்கு நான் செஞ்சுன்னே தானுக்கிறேன் எல்லா வேலையும் ஊர் மக்களை ஊர் பண்டிகை அதுமாதிரி பொங்கல் தீபாவளி எல்லோரையும் சேத்துடுவோம் ஊருக்காரே நூறு வீடுக்குது அந்த நூறு வீடுக்கா வீட்டுக்காரையும் கூப்பிட்டு நியாயம் பேசுவோம் நியாயம் பேசிவிட்டு அப்புறம் வந்து அவங்களுக்கு பண்டிகை எப்போ பொங்கல் எப்போ தீபாவளி எப்போ இதுமாதிரிலாம் பண்ணுவோம் தீபாவளி பண்டிகை வந்தால் அவங்கவுங்க பாட்டுக்கு பண்ணுங்கள் ஊர் கவுண்டர் போய் எல்லோரையும் கூட்டுன்னு போய் கோவிலாண்ட உக்காந்து பண்ணுவோம் பொங்கல்னா வீட்டுக்கு ஆயரரூபா ஐநூறுரூபா வரி போட்டு அந்த பணத்தை எடுத்து ஆடு கோழி தேங்காய் பழம் இதுமாதிரிலாம் வாங்குவோம்ங்க வாங்கி அதல்லாம் எடுத்துகின்னு போவோம் எங்களுக்கு வந்து மலை மேலருக்குது எங்கள் ஊர் மலை மேலருந்து இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்கு எடுத்துகின்னு போய் ஆள் வச்சு எடுத்துகின்னு போவோம் எடுத்துகின்னு போய்ட்டு அதை வச்சு எல்லாம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நாலுநாள் பண்டிகை நாலு நாளில் ஃபஸ்ட் நாள் விநாயகர் ரெண்டாவது நாள் முனியப்பன் மூணாவது நாள் மாரியம்மா நாலாவது நாள் மாட்டுப்பொங்கல் முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி வெள்ளிக்கெழமை கணக்குவழக்கு பார்க்குவோங்க அது இல்லாது நான் வந்து கவுண்டராக இருக்கறதுனால எல்லாம் எம்எல்ஏ அவங்க அவங்க இவங்க வருவாங்க எதுனா செய்ஞ்சாக்கா கவுண்டரே நீ இது செய் உன் மக்களுக்காக அப்படின்னுவாங்க அவங்களுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த இது இது பேன் கார்டு இதுமாதிரிலாம் போய் வாங்கிக் கொடுப்பேன் யாருகிட்டேயும் ஒருரூபா கூட வாங்கமாட்டேன் அவங்களெல்லாம் கூட்டுன்னு போய் டெயின் கோர்ட்டுக்கு கூட்டுன்னு போகணும் மாரண்டன்லேருந்து டெயினுக்கு கூட்டு போய்ட்டு டெயின் கோர்ட்லேருந்து அவங்களுக்கெல்லாம் வாங்கிக் கொடுத்து தாசில்தார் ஆஃபிஸ் போய்ட்டு அவங்களுக்கெல்லாம் வாங்கிக் கொடுப்பேன் இது இல்லாது என் பையன் வார்டு மெம்பரு இவன் வந்து வேலை செய்வான் வீடு வீடா பைப் போட்டுன்னுக்கிறான் இங்கே வந்து பவர் ப்ளாக் கல் ஒட்டுகிறோம் ஏரி இதுமாதிரி குட்டைங்க இதுமாதிரி செய்கிறோம் நாங்கள் வந்து நெனைச்சா இவங்களலாம் பார்த்துட்டு நெனைச்சா போவேன் எம்எல்ஏ கிட்டே எதுனா ஒர்க் கேட்பேன் இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு எங்கூருக்கு ரோடு இல்லை இப்போ தான் ரோடு ஆகினுக்குது ராமசாமி எம்எல்ஏ தான் எங்கூருக்கு ரோடு போட்டுக் கொடுத்தாரு இப்போ திரும்பவும் தார் ரோடு வந்து தொண்ணூறு லட்சம் சேங்ஷன் ஆயிருக்குது அது இன்னும் டெண்டரு ஆகல அதை செஞ்சாங்கன்னா அவரையும் மறக்க முடியாது எம்எல்ஏவும் இப்போ லோன் வாங்கி கொடுத்த மாதிரி அவரையும் மறக்க முடியாது நல்லா செய்கிறாங்க பரவாயில்ல எம்எல்ஏ வாரத்துக்கு ரெண்டுநாள் போவோம் அவருக்கூட இதேமாதிரி ஒரு உதவி தான் மக்களுக்காக பண்ணி இப்போ அவங்களுக்கு இந்த மலைவாழ் மக்களுக்கு ஒரு தனியாக ஒரு பேங்க்கு அவங்களுக்கு தனியாக ஒரு தலைவர் அது தனியாக போட்டு இப்போ அவங்களுக்கு ஆளுக்கு முப்பதாயரரூவா லோன் மாதிரி செஞ்சு தான் கொடுக்குறேன் இது வந்து எம்எல்ஏ மூலியமாக அதுக்கு அவங்களுக்கு மலைவாழ் மக்களுங்களுக்கு ஒரு இது நான் வந்து மலைவாழ் மக்கள் நாற்பது குடும்பம் இருக்குது நம்ம குடும்பம் ஒரு ஐம்பது குடும்பம் இவங்க தான் வாழ்கிறோங்க மலை மேலே இதுவரைக்கும் நம்ம ரொம்ப காலத்துலேருந்து அந்த ஊருக்கு ரோடே இல்லாது இருந்துச்சு இப்போ எம்எல்ஏ ராமசாமி எம்எல்ஏவை பிடிச்சி இப்போ ஏதோ பரவாயில்லை அதனால் வந்து இப்போ ரோடு ஆயிட்டுருக்குது இன்னும் வந்து தார் ரோடு ஆகல அடுத்தவாரம் டெண்டர் ஆகும் கவுண்டரேன்னு சொல்லிருக்குறாரு நேற்று எல்லாம் மீட்டிங் போய்விட்டு வந்தோம் அதனால் இப்போ நல்லா செஞ்சித்தரோம் கவுண்டரே நீ பயப்படாதே அப்படின்றாரு நானும் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் போராடி இன்னைக்கி தான் மண்ரோடே ஆச்சு இருபத்தி மூணு வருஷத்துக்கு பின்னாடி இப்போதான் மண்ரோடே ஆயிருக்குது இந்த இருபத்தி மூணு வருஷமாக டெய்லி மெட்ராஸு தருமபுரி கிருஷ்ணகிரி அப்பறம் தருமபுரி மாவட்டமாக இருந்துச்சு அதுக்கு பின்னாடி வந்து இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆக்கிட்டாங்க எங்கூர் இப்போ கிருஷ்ணகிரி போய்ன்னே இருக்குறேன் இப்போ நாலு வருஷமாக அது வேற கிருஷ்ணகிரி போய்ட்டு அதுக்கு பின்னாடி வந்து சரி இப்போ ரோடு போட்டு கொடுத்துக்குறாங்க இப்போ இந்த நூறு நாள் வேலைலாம் வரைக்கும் அந்த ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் இல்லை இப்போ ஒரு வாரமாக அவங்களலாம் சேர்க்க சொல்லிருக்குறேன் இப்போ அது சேர்த்தாச்சின்னா அந்த நூறு நாள் வேலையை ரெடி பண்ணிவிட்டு இதுவரைக்கும் எங்கூரில் அந்த நூறு நாள் வேலையே இல்லை இப்போ ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த நூறுநாளில் அந்த ரோடுங்கலாம் செய்யலாம் இந்த வீடு கிணத்துங்கக்கிட்டைலாம் செடி அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வெட்டலாம் ஊரை சுற்றி அந்த மலை அந்த இதுங்கலாம் சுற்றி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் இப்போ வந்து ரொம்ப நாள் எங்கூரில் நூறுநாள் வேலை இல்லை இப்பதான் எல்லாம் அக்கௌண்ட் பண்ணினுக்கிறாங்க அடுத்த வாரத்துலேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களலாம் நூறுநாள் வேலையில் போட்டு செய்யணும் அதுக்குப் பின்னாடி இந்த ஆளப்பட்டின்ற ஊரில் ரெண்டு ஏரி டெண்டரு எடுத்துருக்குறேன் அந்த டெண்டரு வேலையும் செய்யணும் இதுமாதிரியெல்லாம் இருக்குதுங்க இதான் மறக்கமுடியாத வேலை மலை மேலே செஞ்சு இந்த ரோடு ஒன்று போட்டாக்கா நான் தலை எடுத்து ஸ்கூல் கட்டினோம் கோவில் கட்டினோம் இதுமாதிரி பத்து நாற்பது வீட்டுக்கார் இருளர் இல்லை எஸ்டி மக்களுக்கு ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்தேன் அந்த நிலத்துல வந்து அவங்களுக்கு வீடு கட்டி வைச்சேன் இதுமாதிரி வந்து எங்கள் அப்பா காலத்திலலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ வந்து நான் கோவிலு கட்டி வீடுக்கட்டி அவங்களுக்கு டேங்க்கு கிணறு இதெல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் போட்டு இப்போ அவங்க வந்து நாற்பது வீட்டுக்காரே நல்லா வந்து மறக்கமுடியாத அளவுக்கு அவங்க நம்ம பேச்சை கேட்டுன்னு நம்ம வரைக்கும் இங்கே இருக்கிறாங்க இப்போ வந்து அவங்க எது இருந்தாலும் நம்மள வந்து கேக்காது எந்த வேலையும் செய்யமாட்டாங்க அவங்களுக்குன்னு நம்ம ஒரு உதவி பண்ணின்னுக்கிறோம் அவங்க வந்து மலைவாழ் மக்கள் என்ன அப்போது வந்து எதுவுமே இல்லாது இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இப்போ லோனு வாங்கி கொடுக்குறது வீட்டுக்கட்டி கொடுக்குறது அவங்க வீட்டுக்கெல்லாம் போர் பைப் போட்டுக் கொடுக்குறது அவங்க ஸ்கூல் பிள்ளைங்கள அவங்கள ஸ்கூல் பிள்ளைங்கள வீடு வீடாக போய் கூட்டுன்னு வரது அந்த பிள்ளைங்கள உக்கார வைக்கிறது அது செட்டு செட்டாக ஓடிடும் அந்த பிள்ளைங்க செட்டு செட்டாக ஓடிட்டாக்கா திரும்பவும் வாத்தியார் நான் ஆயம்மா இவங்கெல்லாம் போய் வீடு வீடாக கூட்டுன்னு வந்து அந்த பிள்ளைங்கள இழுத்துன்னு வந்து உக்கார வச்சு ஸ்கூல் படிக்க வைக்குவோம் அந்த பிள்ளைங்க இப்போதான் ஓரளவுக்கு படிக்குதுங்க படித்தாலும் நல்லா ஆகட்டும் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி இக்கீதுங்க நாம் வந்து என்ன பண்ணலான்னு தெரியல ஓரளவுக்கு நல்லாருக்குறாங்க இப்போ அப்பதைக்கும் இப்போ ரெண்டாயிரத்துக்கு முன்ன இருந்ததுக்கும் இப்போ ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து மூணு வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லா பிள்ளைகளும் படிக்குதுங்க ஓரளவுக்கு எல்லாம் வேலையிலக்கிறாங்க அங்கங்கே பிள்ளைங்க போகுதுங்க கடை இதுக்கு வேலைங்களுக்கு போய்டுதுங்க ஈரோடு இது மாருமில்லி ஓசூர் டேனிக்கோட்டா பெங்களூரு இது மாதிரியெல்லாம் வேலைக்கு போய்டுறாங்க அந்த வேலைக்கு போய்ட்டு எல்லாம் பிள்ளைங்களும் நிம்மதியாருக்குதுங்க நான் மட்டும் எங்கேயும் போகிறதில்ல ஊருலயேருக்குறேன் நல்லதுக்கெட்டதும் அவங்கக்குறாங்க பாப்பா பிள்ளைங்கலாம் அவங்கள் ஏர் ஓட்டுறது ஆடு மேய்க்கிறது இது மாதிரி வேலைங்க அவங்கள் அப்பன்மார் பிள்ளைங்க மட்டும் போகுதுங்க இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க மூணு வருஷத்லேந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் பிள்ளைங்கலாம் ஸ்கூல் படிக்குதுங்க இங்கேயே எங்கூர்லேயே அது படித்து முடிஞ்சாக்கா கொண்டுப்போய் அவங்கள சேத்துடுறது தருமபுரியில் சேத்துடுறது மாருமில்லி ஹாஸ்டல் தருமபுரி ஹாஸ்டலு இல்லை முக்தகிரி ஒசூர் இதுமாதிரி அவங்கள ஆறாவதுக்கு மேல் போனால் அவங்களை சேத்துடுவோம் பன்னெண்டாவதுக்கு மேல் போனால் காலேஜில் சேர்த்து விடுவோம் இதுமாதிரி எல்லாம் படிக்கிறாங்க நம்ம தூங்கி எழுந்தோடனே எதுன்னாலும் நம்மக்கிட்டே வந்து அவங்க நல்ல கவுண்டர் அதுமாதிரி பேசுவாங்க நான் சொல்லக்கூடாது அவங்க சொன்னா தெரியும் நானாக உங்கக்கிட்டே சொன்னாக்கா தெரியாது அதனால மக்கள் வந்து ஓரளவுக்கு நம்மள மரியாதை வச்சு நல்லப்படிக்கு பண்ணுறாங்க நாம வந்து மரியாதையை காப்பாற்றி அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாது செஞ்சுன்னு வரோம் எந்த ஒரு போலீஸ்டேஷனும் இதுமாதிரி அதுமாதிரி இருந்தாக்கா உடனே வந்து கூட்டுன்னு போவாங்க நான் எம்எல்ஏவை பிடிச்சி அங்கே பேசுவோம் எது நல்லது கெட்டதுனாலேயும் பேசுவோம்ங்க இல்லை அவங்களுக்கு வந்து அரிசி பருப்பு அது இது வரலைன்னா ரேஷன் கடக்காரரை கூப்பிட்டு பேசுவோம் ஏன்ப்பா இந்தமாதம் அரிசி போடலை இந்தமாதம் ஒன்னாம் தேதியிலேந்து பத்தாம்தேதி ஆகிருச்சு இன்னமும் அரிசி போடலை வரலைன்னு கேட்பேன் ரெண்டாவது வந்து மக்கள் ஓஏபி வாங்குறாங்க அவங்க வந்து ஒரு மாதம் வந்து ஒன்னாம்தேதி வந்தால் அதுக்கு மேலே எங்கள் வீட்டாண்ட வந்துடுவாங்க கவுண்டரே எனக்கு ஓஏபி வரலை வாங்கிக்கொடு அப்படின்னு உடனே அவர் போஸ்ட் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவேன் அவங்க என்றைக்கு வராங்கன்னு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அந்த ஃபோன் நம்பரு ஃபோன் அடித்து அவங்கக்கிட்ட பத்துப்பேர்க்கிட்டையும் சொல்லிடுவேன் புதன் கெழமை வாங்க சனிக்கெழமை வாங்க அவர் வரார் வாங்கித்தரேன் அப்படின்னு இப்போப்பாரு ஆயரரூபா கொடுக்குறத்துக்கு எல்லோருக்கும் டோக்கன் வாங்கி கொடுத்துட்டுக்குறோம் அது ஒருநாள் போய் எல்லோரும் ஃபில்லப் பண்ணி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் அந்த நாற்பது ஐம்பது வீட்டுக்காருக்கும் வாங்கிக் கொடுக்குற வரைக்கும் என்ன கவுண்டரே என்ன கவுண்டரே எப்போ கொடுக்குறான் எப்போ டோக்கன் கொடுக்குறான் இதான் கேக்கிறாங்க இது வந்து இது வரைக்கும் நடக்குது நடந்துன்னு வருது இதுக்குமேலே என்ன நடக்குதோ இனிமேல் பார்க்கலாம் செஞ்சு ஓரளவுக்கு நல்லப்பேர் வாங்கி நம்ம ஊர் நல்லாயிருக்கட்டும் அப்டிங்கிறதுக்கொசரம் தான் நம்ம ஊரில் நான் ஒரு கவுண்டராக்கிறேன் ஃபஸ்ட் எங்கள் தாத்தா இருந்தார் தாத்தாக்கு பின்னாடி எங்கள் அப்பா இருந்தார் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி இப்போ நாற்பது வருஷமாக ஒரே கவுண்டராக நான் ஒரே ஆளுதான் ஊர் கவுண்டராகவே இருக்குறேன் வேற யாரானா வச்சுக்கோங்கடானாலும் அவங்க வேணாம்ன்றாங்க அந்த மலைவாழ் மக்கள் வந்து உன்னை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது கவுண்டரே உன்னை மாதிரியெல்லாம் அவங்க வரமாட்டாங்க நீங்கள் கவுண்டராக இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுற வேற ஆளுங்கெல்லாம் வந்து ஏமாத்துகிறாங்க இப்படி மலைவாழ் மக்களைலாம் அவங்க ரொம்ப கேவலமாக நினைக்குறாங்க இதுமாதிரிலாம் இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஆள் இருந்தால் போதும் கவுண்டரே எல்லாமும் செஞ்சுக்கலான்னு அவங்க ஊருக்காரரு சொல்கிறாங்க அதுமாதிரி இது வரைக்கும் செஞ்சுன்னு வரேன் இதுக்கு மேல் போட்டும் பார்க்கலாம் கடவுள் என்ன வழி விடுதோ அப்படி